இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் வழி பேசுகிற ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்காங்க நான் எப்படி தமிழ் வழி பேசுகிறேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சின்னா வயதிலேர்ந்தே எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் அண்ண எல்லோரும் பேசுறதை பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழியை பேச கற்றுக்கிட்டேன் எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசில் நிறைய கதையெல்லாம் சொல்வாங்க அவங்க சொல்கிற கதையெல்லாம் நல்லா காதில் வாங்கி தமிழ் மொழியில் இப்படில்லாம் கதை இருக்கா அப்படின்னு நல்லா பண்ணி என் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதனாலேயே நான் எனக்கு தமிழ் மொழியை ரொம்ப நல்லா பிடிக்கும் தமிழ் மொழியை தமிழில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியானது ஆங்கிலத்திலையும் படிப்பாங்க அதுவும் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் தமிழ் மொழி பேசுவதும் எழுதுவதும் ரொம்ப ஈஸி நான் வந்து என்னோட அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் பேசுறதை பார்த்துதான் நான் நல்லா தமிழ்மொழி பேச கற்றுக்கிட்டேன் தமிழ்மொழி பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம மன நம்ம மற்றவங்க பேசுறதை உள்வாங்குவது மட்டும் தான் நம்ம முக்கியமான ஒன்றா இருக்கும் அதனாலேயே தமிழ் மொழி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ் மொழியை கற்றுக்கிறதுக்கு நம்ம எங்கேயும் வெளியூர் போகணும் அப்படின்லாம் கிடைய கிடையாது நம்ம பக்கத்தில் அன்றாடம் பேசுறவங்களை பார்த்தாலே நம்ம நல்லா தமிழ் மொழியை கற்றுக்கலாம் பேசலாம் இதுமாரி தான் நானும் என்னோட அன்றாட வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன் அதனால் தமிழ் மொழி பேசுவதும் எழுதுவதும் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த வழியில் தான் நான் தமிழ் மொழி பேச கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள வச்சு நான் நிறைய தமிழ் மொழி பேசுறதை கற்றுக்கிட்டேன் தமிழ் மொழி பேசுவதுங்கிறது இப்போ எனக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் கரெக்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலேயே நான் தமிழ் மொழியை இன்னும் நல்லா பேசுவேன் அப்படிங்கிறது என் மனசில் இருக்கு அதனால தமிழ் மொழியை நீங்களும் நல்லா கற்றுக்கிட்டு நல்லபடியாக பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை